எஸ் மேம் சொல்லுங்கள் நீங்கள் குட் மார்னிங் சரி ஓகே ஓகே மேம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்தா மேம் இருங்க ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகே மேம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மன்டே தான் வருது ஓகே மேம் அவைலபிலாக தான் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஹேர் ஹேர் ஸ்ட ஹேர் ஸ்டைல்லெலாம் ப்ரைய கேட்குறீங்க ப்ரைடுக்குங்களா ஓகே மேம் பண்ணிடலாம் யா ப்ரைட் மட்டும் பண்ணணுங்களா இல்லை வேறு யாருக்காவது பண்ணணுமா மேம் மெம்பர்ஸ்ங்ளா சரி மேம் சரி மேம் ப்ரைடுக்கு ப்ரைட் மட்டும் ஓகேவா இல்லை வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் வந்து இருக்கா மேம் வேணுமா அப்டியா உங்களுக்கு நானே வந்து கேட்லாக் அனுப்பி விட்றேங்க மேம் நீங்கள் அந்த மாதிரி ஹே ஹேர் ஸ்டைல் வந்து என்ன சூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி சொல்லுங்க இப்போது நார்மல் ஹேர் கட்க்கு வந்து என்ன இருக்குதுன்னா லேயர் கட் இருக்குது ஃபதர் கட் பண்ணலாம் ஸ்ட்ரைட்னர் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் நிறைய அவ இருக்கும் மேம் நீங்க அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி கலர் கலரு கலரிங்கும் இப்போ இருக்குது நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க மேம்

ஓகே மேம் மார்னிங்ளா ஈவினிங்ளா ஈவினிங்கா ஓகே மேம் ஓகே நான் நான் வந் வரும் போது நான் கால் பண்ணுறேன் நீங்கள் அட்ரஸ் மட்டும் சொல்லுங்கள் என்னங்க மேம் ஹேர் கலரா பண்ணிரலாங்க மேம் கலரு பண்ண வேணாம் நான் அதுலையே ஒரு ஆர்கானிக் இருக்குது ஆர்கானிக் பவுடர் இருக்குது அதை வெச்சு நம்ம பண்ணிக்கலாங்க மேம் அதை வெச்சு பண்ணம்னால் நம்ம சைடு எஃபெக்ட் எதுவுமே வந்து குட்டிஸ்க்கு வராது சரிங்களா பேமெண்ட் வந்து எப்படின்னாங்க மேம் அட்வான்ஸ் பே பண்ணிடறீங்களா அட்வான்ஸ் ஒரு ஃபைவ் தவுசண் பே பண்ணிடுங்க ஆ ஆமாங்க மேம் சைல்ட்க்கு வேறு மாதிரி இருக்கும் நம்ம ஏஜ்க்கு வேறு மாதிரி இருக்கும் ப் ப்ரைடுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்டு அதிகமாக தாங்க மேம் வரும் அவங்களுக்கு ஃபுல் இது ஃபுல்லாக கலரிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெதர் எல்லாமே பண்ணிட்டு ஹேர் ஸ்பா ஃபுல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணும் போது அவங்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாக தான் மேம் வரும் இந்த வீக்காங்க மேம் இந்த வீக்கில் வந்து நீங்கள் சண்டே வரீங்களா சண்டே ஈவினிங் வந்திங்கனால் ஓகேவா இருக்கும் மேம் அதுவும் நான் பார்க்க முடியாது என்னோடய அஸிஸ்டன்ட் வந்து அவங்க பார்ப்பாங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் தா வா வெளியே போகிறேங்க மேம் அதனாலே நான் இங்கே ஒன் வீக் இங்கே இருக்க மாட்டேன் ஆ நீங்கள் சொல்லுற டேட்டுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடறேன் நான் வந்துறேன் மற்றபடி நீங்கள் இது சொல்வது வந்து நீங்கள் சண்டே வந்து வந்து பண்ணிக்கலாம்

கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க மேம் கண்டிப்பாக நல்லா பண்ணுவாங்க என்னோடய அஸிடன்ஸ்னாலே எனக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்கேன் நானும் அவங்க நல்லா பண்ண சொல்லியிருக்கேன் பண்ண பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறோம் உங்களுக்கு சாட்டிஸ்பெக்க்ஷன்னாக இருக்கும் அட்ரஸ் மட்டும் ம் ஓகே மேம் அட்ரஸ் மட்டும் எனக்கு என்னனு சென்ட் பண்ணுறிங்களா ஆ ஓகே மேம் சொல்லுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் காமராஜர் சாலை மதுரை டுவெண்ட்டி ஃபோர் ஓகே மேம் ஃபோன் நம்பர் மேம் கால் பண் கான்டெக்ட் பண்றதுக்கு ஃபைவ் டூ டூ ஸீரோ டூ செவன் ஸீரோ ஃபைவ் செவன் ஜீரோ ஓகே மேம் ஓகே நான் வந்துட்டு நான் கால் பண்ணுறேங்க மேம் ஓகே என்ன மேம் ஓகே மேம் ஓகே ஒன்றும் பிரச்சினை இல்லைங்க மேம் கம்மி பண்ணிக்கலாங்க நல்லா கண் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணித்தரோம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா கண்டிப்பாக இருக்கும் நான் வரும் போது உங்களுக்கு கால் பண்ணுறேன் மேம் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துடறேங்க மேம் ஓகே மேம் ஓகே